நாங்கள் தர்மபுரி டிஸ்ட்டிக்கை சேர்ந்தவங்க எங்கள் டிஸ்ட்டிக்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிறது முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா மா சின்னாறு அணை அதாவது பஞ்சப்பள்ளி டேம் அந்த பஞ்சப்பள்ளி டேம்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இந்த ஏரியாவில வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ரொம்ப பெருசுன்னு பார்த்திங்கன்னா சொல்லிக் இந்த ஏரியாவுக்கு அது ரொம்ப பெருசு இது வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரிக்கு வந்து குடிநீரே இங்கேருந்துதான் வந்து போயிகிட்ருக்கு ஸோ நல்லா பெருசாக இருக்கும் அதே சமயம் அடுத்தது வந்து தர்மபுரியில் பார்த்திங்க அப்படின்னா அதியமான்

தர்மபுரி டிஸ்ட்டிக் அப்படின்னாலே ஒகேனக்கல்தான் மெயின் வந்து ஒகேனக்கல்தான் அது வந்து ரொம்ப எல்லா ஊர் மக்களுமே வந்து வருவாங்க ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன்னாலும் அங்கே போய் பண்ணுவாங்கள் ஒரு துக்க காரியம்னாலும் அங்கே போய் பண்ணுவாங்கள் ரொம்ப நல்லாருக்கும் குளிக்கிறதுக்கு மற்றபடி வந்து அங்கே சாப்பிட வந்து மீன் கிடைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாருமே வந்து அதர் டிஸ்ட்டிக்லேருந்து அதர் டிஸ்ட்டிக்கு ஸ்டேட்டு அப்படி வந்து நிறைய பேர் நிறைய பேர் அங்கே வருவாங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே போட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தொங்கு பாலம் இருக்குது அது அதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது இந்த இந்த ஏரியாவில இருந்து அடுத்த பக்கம் போகிறதுக்கு வந்து ஒரு தொங்கு பாலம் இருக்குது அது வந்து ரொம்ப நல்லாருக்கும் அது மேலே போய்ட்டு வர்றது ஃபோட்டோ எடுக்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நல்ல சுற்றுலாத்தலம் தான் சாப்பிட வந்து எல்லாமே கிடைக்கும் அங்கே போனால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அடிக்கடி போவோம் அங்கே போய்ட்டு வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் நல்லா எண்ணய் தேய்ச்சு குளிக்கலாம் நல்லா மசாஜ் பண்ணிவிடுவாங்க நெக்ஸ்ட் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா ஒரு என்டர்ட்ரைன்மெண்ட்டாக இருக்கும் அங்கே நம்ம போய்ட்டு வந்தோம் அப்படின்னா பிள்ளைங்கள் ஜாலியாக இருப்பாங்கள் நல்ல ஒரு என்டர்ட்ரைன்மெண்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும்